தோப்பு வீட்டுக்கு வந்து பணம் தராங்க ரெண்ட் மா அதாவது ரெண்டரை லட்சரூவா பணம் தராங்க அந்த பணத்தோடு நாங்கள் கொஞ்சம் பணம் போட்டு வீடு கொஞ்சம் பெரிசா வேணுன்னா நல்லா பெரிசா கட்டிக்கிறோம் அது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்குறவிகளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எந்த வசதி வாய்ப்பும் இல்லாமல் ரொம்ப இதாக இருக்கிறவிகளுக்கு வந்து அது ரொம்ப ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது விதவை பணம் வந்து அடுத்தது வந்து மானிய தொகை வந்து விதவை பணம் வந்து மாதம் ஆயிர் ரூபா தராங்க அதை ஊனமுற்றோர்களுக்கும் வந்து மாதம் ஆயர ரரூவா பணம் தராங்க முதியோர் உதவித்தொகையும் வந்து மாதம் ஆயர ரூவா பணம் தராங்க ம மற்றும் அப்புறம் வந்து மகளிருக்கான இலவச பேருந்து விட்ருக்குறாங்க அது ரொம்ப பயனடைகிறோம் போவது வரதுனால் இலவச பஸ்ஸுலையே போய்விட்டு வந்தடர்றோம் எங்களுக்கு கா பணமெல்லாம் மிச்சமாகுது குடும்ப அடுத்தது குடும்ப தலைவிக்கு வந்து ரேசன் கார்டு குடும்ப தலைவிக்கு வந்து மாதம் ஆயர ரூவா கொடுக்கறேன்னு சொல்லியிருக்குறாங்க அதும் எங்களுக்கு யூஸ்புல்லாக இருக்கும்